இப்போ வந்து சாப்பாட்டு இதில் வந்தால் மதியானம் ஒரு வேலை தான் அரிசி சாப்பாடு இப்போ காலையில் டிபன் மேகி இட்லி தோசை இது செஞ்சிருக்கிறாங்க நைட்டு எதோ சப்பாத்தி இப்படி செஞ்சுக்கிறாங்க அந்த காலத்தில் வந்து க சிறுதானிய வகை கம்பு சோளம் இந்த ராகி கேழ்வரகு இதைத் தான் நாங்களாம் சாப்பிடோம் அது சாப்பிட்டு மிச்சத்தை தண்ணி ஊற்றி வச்சுருவோம் காலையில் தயிர் மோர் இருந்தால் ஊற்றி அதை நமக்கு கரச்சு ஆளுக்கொரு டம்ளர் சாப்ட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்குவோம் இந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த சாப்பாடு இருந்தால் அதை அப்படியே வச்சிட்டு சூடாக இந்த காலத்தில் தகுந்த மாதிரி மேகியோ வேறே எதோ ஒரு புது புது ஐடமோ வந்துருக்குது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவசர காலத்தில் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க எங்கள் அது எங்கள் காலத்தில் வந்து நாலு படி கம்புனாலும் நாம அதையே உரல்ல போட்டு இடிச்சு அதையே கூழாக்கி அதையே நாங்கள் சாப்பிடுவோம் இந்த காலத்தில் அப்படி இல்லை அவசரமாக எதையோ ஒன்று செய்கிறாங்கோ சாப்பிட்றாங்க போய் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்கோ அதே மாதிரி கலாச்சாரம் வந்து வெளி மாநிலத்தில் வட மாநிலத்திலேந்து வந்தவங்க பசங்களாம் கொஞ்சம் அவங்க இதுக்கு மாறப் போகிறாங்கோ அதனால எங்கள் கலாச்சாரத்தை விட்டு அங்கே போயிடுவாங்களோ ஒரு ஐயம் பயம் எங்களுக்கு இருக்குது அதனால நாம் அந்த பயச நீக்கணும் பசங்களுக்கு நாம் மறுபடியும் சொல்லி தரணும் அது மாதிரி சொன்னா பசங்க ஒவ்வொரு பசங்க கேட்குறாங்க ஒவ்வொரு பசங்க கேட்குறதுல்ல அவங்க பேச்சை கேட்டு அங்கேயே போயிடுறாங்கோ அதனால மனசுக்கு ரொம்ப பாதிப்பாகுது அதனால அதையே என்ன பண்ணோணுமோ அது மாதிரி நாங்கள் அவங்க வீட்டில் பொ பொறுப்பாக பெரியவங்க அதே அந்த பசங்களுக்கு சொல்லி எடுத்து புரிய வைக்கணும் வெளி நாட்டில் இருந்து வரவங்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை பற்றி நாம் சொல்லி கொடுக்கோணும் அவங்க கலாச்சாரத்தின் படி நாங்கள் போகக்கூடாது அதனால நம்ம முதல்லருந்து நாங்கள் எப்படி இருக்கிறோம் புடவை கட்டுறோம் வேட்டி கட்டுறோம் அந்தே மாதிரி நாம் சொல்லணும் அவங்க மாதிரி நாங்கள் பேன்டு பனியன் எல்லாம் போடக்கூடாது நம்ம கலாச்சாரத்தை பற்றி சொல்லி கொடுத்து நாம் கோயிலில் எப்படி சாமி கும்புடுறமோ அதையும் நாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அதையும் இப்போ அவங்க பின்னடி நாங்கள் போகணும் அவங்களுக்கு அடிமையான மாதிரிக்கி ஆகிரும் அதே மாதிரி நம்ம இருக்கிற ப பழக்க வழக்கத்துக்கு அவங்கள நம்ம கொண்டு வரணும் நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு பிள்ளைகளாம் அதை பார்த்து புரிந்து நல்ல வழியில் நடக்கணும்